டிரெயில் ரன்னிங் ஸ்பிரிண்ட் இன்டர்வல் போன்ற ஆல்டெர்னேட்டிவ் ரன்னிங் பயிற்சிகளை நான் எடுத்தது உண்டு காரணம் உடல் வலுவாகவும் நீண்ட ஆரோக்கியமாகவும் இருக்கிறத்துக்கு ஓட்டப்பயிற்சி என்பது மிகவும் உதவியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி மனதளவிலும் திற திறன்பட செயல்பட ஓட்டப் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய விஷயம் அதனால் உடல் வலுவாக இருக்கிறதுக்காக ஓட்டப் பயிற்சி எடுத்திருக்கிறேன்